நான் பொதுவாக என் ஓய்வு நேரத்தை எப்படி செலவு பண்ணுவேன்னால் ஃபோன் தான் இப்போ இருக்கிற எல்லா இதுவும் ஃபோன் தானே சின்ன வயிசில் இருக்கும்போது நல்லா விளையாடிகிட்ருப்பேன் கோலி பம்பரம் பசங்கக்கூட கிணத்துல போய் குளிக்கிறது கிணத்துல குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் கிணத்துல போய்ட்டன்னா ஒரு அதில் ஒரு ஒருமணி நேரம் ரெண்டுமணி நேரம் அப்படி போகும் இப்போது வந்து ஃபோன் தான் ஃபோன் பார்ப்பேன் இன்ஸ்டாக்ராமில் எதாவது பார்த்துட்ருப்பேன் இல்லை வாட்ஸப்பில் ஃப்ரெண்ட்ஸுங்கள் க்ரூப்பில் எதாவது மெஸேஜ் பண்ணால் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னால் பேசுவேன் டிவி பார்ப்பேன் படம் பார்ப்பேன் ஏதாவது புதுப்படம் வந்திருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தேட்டருக்கு போவேன் பார்ப்பேன் பொதுவாக வீட்டில் இருக்கும்போது ஃபோனில் தான் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன் அதுலேயும் ஏதாவது படம் புதுசாக ஓடிடியில் வந்துருக்குது அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன் அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் அப்படி இல்லைன்னா ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னால் அவங்கக்கூட சேர்ந்து வெளியில் போகிறது பொதுவாக எனக்கு இந்த ட்ராவல் பண்ணுறது ட்ரெக்கிங் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி வெளியில் போய்ட்டு அப்படி பசங்கக்கூட சுற்றிட்டு வருவேன் இந்தமாதிரி தான் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன்